எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர்னா அது வில்லியம் ஸேக்ஸ்பியர் ஏன் அப்படின்னா அவரோட கதைகள் ரொம்ப பிடிக்கும் அவரோட வாழ்க்கை அதாவது மனிதன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் அவரோட கவிதைகள் அது எப்படி மனிதர்கள் வாழணும் அப்படின்றது இருக்கும் மனித வாழ்வு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இருக்கும் ஒரு ஒரு உறவுகளும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத மற்ற கவிஞர்களை விட அவர் அதிகமாகவே சொல்லிருப்பார் எனக்கு ரொம்ப பிடிச்ச அவரோட புத்தகம் எது அதுன்னா ரோமியோ ஜூலியட் இது எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச கதை அவரோட முக்கியமான ஒரு கதைன்னே நான் சொல்வேன் அப்புறம் வந்து ஜூலியர் சீசர் ஜூலியர் சீசர்ன்றது ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அது மெர்ச்சண்ட் ஆஃப் வெர்னஸ் அப்புறம் இந்த மிட்சம்மர் ட்ரீம் த டெம்ப்பர்ஸ்ட் ட்வெல்த் நைட் அப்பறம் இன்ஃபேக்ட் ஃப்ரீ ஜஸ்டிஸ் இப்போது ஜூலியர் சீசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது ஒரு கதை என்ன கதைன்னா ஒரு ஓவியர் இருப்பார் அவர் வந்துவிட்டு ஒரு வரைகிறதுக்காக அதாவது குழந்தை பருவத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஓவியமும் ஒரு வளர்ந்த அதாவது மனிதர்கள் இருக்காங்கள்ல அவங்க எப்படிலாம் வாழ்வுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் இருப்பான்ல ஒரு கொஞ்சம் கொடூரமான ஒரு முகம் கொண்ட ஒருத்தரை தேடுவாங்க அவருக்கு அந்த குழந்தை வடிவத்தில் இருக்கிற கொழந்தை கெடைச்சிரும் அந்த ஓவியம் வரைகிறதுக்கான ஒரு குழந்தை கெடைச்சிரும் அதுக்கப்புறமா அந்த ஜூலியஸ் சீசருக்கான அந்த லைட்டாக கொஞ்சம் கொடூரமான முகம் இருக்கும்ல அவரை தேடுவாங்க அவரை தேடி ஒருத்தரை கண்டுபிடிப்பாங்க அவன் குடித்து நிதானமே இல்லாமல் அவ்வளோ கொடூரமான முகத்த வெச்சிக் கொண்டிருப்பான் அவரை போய் கேப்பார் இந்தமாதிரி எனக்கு நான் உங்களை வரையணும் ஓவியம் வரையணும் அப்படின்னு அவனும் அதுக்கு சரின்னு சொல்வான் அதுக்கப்புறமா தான் தெரியும் அந்த கொடூரமான முகம் கொண்டவன் தான் சின்ன வயசில் அந்த குழந்தை முகத்துக்கு வரைகிறத்துக்கான முகமா இருந்தவன் அதாவது குழந்தை பருவத்தில் அவ்வளோ அழகான தேவதை முகம் கொண்ட ஒரு ஒருத்தங்க அதாவது ஒரு பையன் வாழ்வில் நிறைய கஷ்டத்தை அனுபவித்து கடைசியில் அந்த அரக்கன் குணம் முகம் வர மாதிரி இருந்திருக்கான் இதுதான் வால்வில் எவ்வளோ கஷ்டம் வந்திருந்தாலும் அதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் பட் ஆனால் அவன் அதை தவறிட்டான் தவறான பாதைக்கு அவன் போய்ட்டான் இதான் இந்த கதையோட கருத்து இதுல ஸேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வாழ்வுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நமக்கு உணர வைச்சிருப்பாரு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மளோட பாதையில் அது குறுக்க வரக்கூடாது அதை தாண்டி நான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றது